ஏ குடும்பத்தில் இருந்து பல பேர் விவசாயங்கள விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இன்றைய காலகட்டங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணன்னா அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது இவங்க வந்து விவசாயத்தை வந்து இன்றைய ஆட்கள் வந்து விவசாயத்தை வந்து அது ஒரு வேலை அது ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க ஆனால் நாங்கள் இளமையில் இருக்கும் போதெலாம் விவசாயம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு தெய்வ தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்பட்ட ஒரு தொழில் அப்போல்லாம் எல்லோருமே விவசாயிகளாக தான் இருப்பாங்க நாங்களும் சின்ன வயசில் மம்மூட்டி மண்வெட்டியெல்லாம் எடுத்துட்டு அந்த வரப்பு வெட்டி விடுறது மழைக்காலங்களில் இந்த நீர்வரத்துக்காக சைடில் வரப்பு வெட்டி விடுறது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க வாய்க்கால் அதெல்லாம் சரி பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போது நிறையா பேர் வந்து எங்களுக்குத் தண்ணி கிடைக்கல தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது அப்படினுலாம் சொல்லி இருக்காங்க முதல்லாம் வந்து மழை பெய்கிறப்போ அந்த நீரை சேமித்து வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய தெரியும் இன்னோன்று ஒரு மண்ணை வந்து இன்றைக்கி நிறைய ரசாயனங்கள்லாம் போட்டு மண்ணை சாகடிக்கிறாங்க அப்படின்லான் சொல்கிறாங்க ஒரு சின்ன மண்புழு மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மண்புழுவோடய வேலை என்ன தெரியுமா மண்புழு தான் உண்மையில் இந்த உலகத்தில் சிறந்த விவசாயி மண்புழுவால் தான் இங்கே பல பயிர்கள் செழித்து வளர காரணம் மண்புழு இருக்கிற மண்ணில் ரசாயனம் இல்லாத மண் அப்படினு கூட சொல்லுவாங்க ஏன்னால் மண்புழுவுக்கு அந்த ரசாயனம் ஆகாது அந்த ரசாயனத்தை நீங்கள் அந்த மண்புழு மேல் போட்டீங்கனால் அந்த மண்புழு இறந்துடும் ஆனால் அந்த மண்புழு மண்ணில் இருக்கிற மண்ணில் இருந்து மண்ணையே சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு விலங்கு அது செடிக்கு எந்த விதத்துலேயும் தீங்கு விளைவிக்காது பூச்சி அந்தமாதிரி எதுவும் அரிக்க விடாமல் பார்த்துக்கும் இன்றைக்கு வந்து இன்றைய காலநிலைகளில் எந்த காய்கறிலாம் நல்ல பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கோ அது தான் நல்ல காய்கறி அப்படினு சொல்லி நினைக்குறாங்க இதே ஒரு விவசாயம் நல்ல விவசாயம் தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தால் இதை ஏற்றுக்கவே மாட்டார் ஏன்னால் எந்த காய்கறியில் பூச்சி வைக்குதோ அந்த காய்கறி தான் எந்த விதமான மருந்துகளும் சேர்க்கப்படாமல் இயற்கையான முறையில் காய்த்த ஒரு காய் அப்படினு சொல்லுவாங்க அதில் வந்து புரதச்சத்தோ இல்லை அந்த காயோடய அந்த காய் என்ன சத்து கொடுக்குமோ அந்த சத்து அதில் நிறையாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுவையும் அந்த அந்த பூச்சி இருக்கிற காயில் இருக்கிற சுவை நீங்கள் பளபளப்பாக இருக்கிற காயில் சுத்தமாக கிடைக்காது இன்று இன்றைய நாளில் பல பேர் விவசாயம்னால் அது விவசாயமாக அப்படினு ஒரு மாதிரியா கேட்குறாங்க அது வந்து இன்னும் எனக்கு மனவருத்தத்தை தான் தருது விவசாயம் முக்கியத்துவம் அப்படிங்குறது என்னன்னால் நீங்கள் இன்றைக்கி எங்கே வேணால் எந்தப் பொருள் வேணால் வாங்கலாம் பட் உங்களுக்குச் சாப்பாடு அப்படிங்கிறது விவசாயத்தில் இருந்து தான் கிடைச்சிச்சு இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி நூற்றி தொண்ணூறு ரூபா நூற்றி நாப்பது ரூபாயிக்கு விற்குதுன்னா காரணம் என்ன தக்காளி விளைவிக்கிறது விளைச்சல் கம்மியாக இருக்குது தக்காளி பற்றாக்குறை வந்ததுனால் தான் விலை ஏற்றம் ஏற்படுது அதை வந்து இப்போது நிறையா பேர் நிறைய தக்காளி வளர்த்து நிறையா தக்காளி பயிர் இட்டுருந்தாங்கனால் இன்றைக்கு தக்காளியும் ரேட் குறைஞ்சிருக்கும் ஆனால் தக்காளி விவசாயத்தின் முக்கியத்துவம் விவசாயம் விவசாயம் இல்லைனா இங்கே பல பல விஷயங்கள் செயல்படாது விவசாயம் நம்ம அத்தியாவசிய ஒரு நம்ம அத்தியாவசியத்தில் யூஸ் பண்ணுறது ஒரு தண்ணீர் அந்த மாதிரி தான் உங்களுக்குச் சாப்பாடு அப்படிங்கிறது விவசாயத்தில் இருந்து மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தை விட்டுட்டீங்கனால் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சத்தான சுவையான உணவு கிடைக்காது நீங்கள் சாப்புடுற எல்லா எல்லா பொருள்லேயும் கலப்படம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது சில பேருக்கு விட்ருக்கும் சில பேர் நோய்வாய்ப்படுவாங்க இன்னும் விவசாயத்தை பற்றி சொல்லணும்னால் சைனா அந்த நாட்டில் வந்து விவசாய விவசாயம் வந்து ஒரு அருமையான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில நாடுகளில் வந்து கப்பலில் மண்ணை வை மண்ணை நிரப்பி அதில் விவசாயம் செய்து வருகிறார்கள் அதனால் விவசாயக் குடும்பத்தில் இருப்பவர்கள் விவசாயத்தை ஒரு ஒரு தொழிலாகக் க கருதி அதை ஒரு தெய்வமாக மதித்து அதையும் கற்றுக்கொள்வதில் எந்தத் தப்பும் இல்லை விவசாயமா என்று இளக்காரமாக பேசுனால் கடைசியாக சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காத ஒரு நிலைமை வந்துடும் நம்மளோடய அடுத்த சந்ததிகளால் நம்மளோடய அடுத்த சந்ததிகளால் ஒரு சத்தான உணவோ ஒரு சத்தான பொருளோ சாப்பிட முடியாது அது அவங்களோட உடலையும் பாதிக்கும் அவங்க ஆரோக்கியத்துக்கும் பெரிய தீங்காக இருக்கும் இதெல்லாம் கருதி விவசாயம் விவசாயம் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் அதை யாரும் கேலி செய்யாமல் கிண்டல் செய்யாமல் நீ ஒரு விவசாயி அப்படினு சொல்லாமல் என்றைக்கி இந்த நாட்டில் விவசாயி அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய தொழிலாக மாறுதோ அன்றைக்கி இந்த நாடு உலக அளவில் ஒரு உலக அளவில் தரம் உயர்ந்து காணப்படும் விவசாயம் தான் நாட்டை முன்னேற்றும்